ஓவியங்கள் பற்றி சொல்லணுன்னா ஓவியம் வரைகிறது வந்துட்டு ஒரு திறம வேணும் அந்த திறமைய வளர்த்துக்கிறனா முத வந்து ஒ மனதை வந்து ஒருநிலைப்படுத்தணும் கவனங்கள் வந்து சிதறக்கூடாது வ வரையும்போது அந்த இது வந்து இந்தக்கலர் கண் வரைகிறது இந்த லிப்பு வரைகிறது க இந்தக்கலர் கொடுக்கணும் அந்த கலர் கொடுக்கணும் சொல்லி இதை பே அது கரெக்டாக வரையணும் அது போக தலைவர்கள் வரையும்போதும் சரி யாரை வரைஞ்சப் போகிறியோ அதை அழகாக வரையணும் திறமையோட வரையணும் எந்தக்கவனம் சிதறாம ஒரே ஒரு நிலைப்படுத்தி நல்லா வரையணும் அதுவும் போக வந்து எதையுமே நினைக்கக்கூடாது அந்த போர்டவே பார்த்து அழகாக அந்த க கலரு காமினேஷன் படுத்தி திறமையோட வரையணும்